கிராமப்புறங்கள்ல தொழில் செய்கிறதுன்னா ரொம்ப சிரமம் கல்குவாரி வந்தாலும் மக்களுக்கு எதிர்ப்பாயிருக்கும் சாயப்பட்றை வந்தாலும் மக்களுக்கு எதிர்ப்பாயிருக்கும் இதெல்லாம் எதிர்த்து அந்த தொழில்ல ஜெயிச்சு வரணுன்னா ரொம்ப சிரமம்தான் இதையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த தொழில் கொண்டு வரணும் சாயப்பட்டறைனால மக்களுக்கு ஏகப்பட்ட அந்த க சுத்திகரிப்பான தண்ணிர் ஆத்தில் போய் கலக்குது ஆத்துலருக்கற மாசுக்கெ கெட்டுவிடும் கல்குவாரி வச்சு வெடி வச்சு எடுத்தாங்கன்னா பக்கத்து வீட்லக்கிற ஓடு மேலேயெல்லாம் விழும் ஓடு உடையும் அப்பறம் அந்த தூசெல்லாம் வந்து ஓட்டு மேலே படிஞ்சு மழை வரப்போஅந்த தண்ணிர் பூரா பொடி அந்த டஸ்ட் அதுதான் வரும் இதெல்லாம் எதிர்த்து வேலை செய்யிறதுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆனால் அதை பஞ்சாயத்திலக்குறவங்க பார்த்து அதுக்கு கட்டுப்பாடாக பண்ணி பண்ணாங்கன்னா நல்ல முறையில் பண்ணலாம் இதுதான் இதுதான் கிராமப்புறத்துலருக்குற சிரமமான தொழிலுக்கான இது